நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைய வாழ்க்கையில் வந்து டெக்னாலஜி அப்படின்றது ரொம்பவே வளர்ந்துக்கிட்டே வருது எல்லா துறையிலையும் வந்து ஒவ்வொன்னாக கண்டுப்பிடிச்சு மனித இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான லைஃப் வாழ்கிறதுக்கு டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது அதில் ஒன்று தான் வங்கியில் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து வங்கி செயல்படுது வங்கியில் வந்து வங்கித்துறையில் டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் யூபிஐ இங்கே ஃபோன்னில் இருந்தே இன்னொருத்தவங்க ஃபோனுக்கு வந்து நம்ம பணத்தை வந்து நம்ம எங்கே இருக்கமோ அதே இடத்துலருந்து ஃபோன் மூலியமா நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ

அதே மாதிரி வந்து இது ரொம்ப எளிதாக செ செயல்பட்றனால் மக்களும் இதை வந்து நிறைய வந்து விரும்புறாங்கள் இதுக்கு இதை நோக்கி நிறைய மக்கள் வந்து போறாங்கள் இதை வந்து எப்படி வந்து குழப்பம் இதில் எதாது ஏற்படுதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் குழப்பம் விட கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஏன்னால் அது பல சிலவங்க இதைப் பற்றி அவ்வளவு தெரியாதவங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்றவக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து உள்ளே எடுத்துக்க மாட்டாங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம மாட்டாங்கள் இதை எல்லாம் உண்மையான அப்படின்ட்டு போக போக நம்ம வந்து இதை யூஸ் பண்ண ஆரமிச்சோம் ஜீப்பே ஃபோன் பே ஏடிஎம் கார்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரமிச்சோம் அப்படின்னா அது நமக்கும் பழகிடும் நம்மளோடய டைம் எல்லாமே சேவ் ஆகும் ஸோ இதுதான் வந்து பேங்க்கில வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துகிட்டு வருது